எனக்கு பிடிச்சமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அது ஏன் பிடிக்கும் அப்படின்னா வந்து கால் காலேஜ் கல்லூரி அத மாதிரி படிக்கும்போதே நண்பர்களோட சேர்ந்து வெளியில போய் போகும்போது அது ஒரு ஜாலியாக ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் அந்த மாதிரி பிரியாணி உணவை வாங்கி சாப்பிடும்போது நம்பளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்புறம் வந்து எனக்கு எல்லா விதமான இனிப்பு வகைகள் இருக்கக்கூடிய உணவு எல்லாமே நான் விரும்பி சாப்பிடுவேன் எனக்கு அது ஒரு புது வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒரு மாதிரி எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை தரும் நல்ல விஷயங்களுக்கு வந்து இனிப்பு வழங்குறதுக்கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நானே எனக்கு புடிச்ச மாதிரி உணவுகளை நான் செஞ்சு கொடுக்குறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்